செடிகள் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்பட்ட மாதிரி அதனுடைய ஈள்ட நமக்கு கொடுக்கும் சில செடிகள் பருவநிலை மாற்றத்தில் உயிர் வாழ்கிறதே தப்பிச்சு வாழ்கிறதே கடினமாக இருக்கும் இப்போ நம்ம நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அந்த நெல் வந்துட்டு நல்லா விளையும் அதுக்கு நிறைய நீர் தேவைப்படுது இதே சோளம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதனுடைய காலம் ஒரு மூணு மாதமா இருந்தாலும் அதுக்கு வெயில் தேவைப்படுகிற மாதிரி இருக்குது இதே குச்சு மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் பயிர் பண்ணும் போது அது ஒரு வருடம் கால பயிராக இருக்கும் போது அது எல்லா பருவநிலை மாற்றத்தையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி அதுகிட்ட இருக்குது இதே நம்ம நெற்பயிரை வெயில் காலத்தில் நம்ம பயிரிடும் போது நமக்கு எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது அதனால் நம்ம பருவநிலை மாற்றத்தை புரிஞ்சு அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் மன எண்ணத்தை கொண்டுட்டு வந்து ஒரு கருத்தை கொண்டுட்டு வந்து நம்ம பயிரிடுறது ரொம்ப முக்கியம் தாவரங்கள் நிறைய வகைகள் இருந்தாலும் ஒவ்வொரு தாவரமும் எப்போது எப்போது வளரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம நன்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த மாதிரி செய்திகளை நம்ம விவசாயி கிட்ட இருந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ தான் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டனால் நம்ம மொபைல் போன்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஸ்மார்ட்போன்லேயும் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சு பயிரிடும் போது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்குது தாவரங்கள் வந்துவிட்டு அதிக வெயில் வந்தால் அதனால் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு நிறைய தண்ணீர் பாய்க்கிறதுனால் அது நல்லா உயிர் வாழும் அப்படி இல்லையா தாவரங்களை நம்ம ரொம்ப மழைக்காலத்தில் காப்பாத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படினா அதிக மழை பெய்யும் போது நிறைய மழை நீர் அந்த இடத்துல தேங்கி நிற்கும் போது அதனுடைய வேர் அழுகி போயிடும் அதனால் நம்ம அந்த தேங்கிற தண்ணிர் கரெக்டாக வெளியே போகிற மாதிரி வழி பண்ணிடனும் அப்படி பண்ணும் போது அந்த தாவரத்துடைய உயிரை நீண்ட நாளுக்கு கொண்டுட்டு போகலாம் விவசாயிகள் இப்போதைக்கு ஏ கேட்குற கேள்வியே முன்வைக்கிற கேள்வியே என்ன அப்படின்னா யாரும் விவசாயம் பண்ண மாட்டேன்றாங்க என்ன தான் நம்ம வந்துட்டு அக்ரி படித்தாலும் யாரும் விவசாயத்தில் போய் இறங்குறது கிடையாது நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தோடு விவசாயம் பண்ணுறது அப்படின்றது நிறைவடஞ்சிருச்சு ஸோ விவசாயோன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவை அதே மாதிரி அத கண்டிப்பாக பண்ணியாகணும் விவசாயத்திற்கு நம்ம எப்போ உயிர் கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு உயிர் கெட்டியாகும் நமக்கு உணவளிக்கின்ற விவசாயத்தை நாம் ஏன் பார்க்க மாட்டோன்றது நமக்கு தெரியலை இந்த மாதிரி தாவரங்கள்லேருந்து தான் நமக்கு உணவு பொருட்கள் கிடைக்கிது அப்படின்றது நிறைய குழந்தைகளுக்கு தெரியாமல் போயிடுது இந்த அறியாமையை நம்ம கண்டிப்பாக விளக்கி தீரனும் இது மட்டும் இல்லாமல் நிறைய தாவரங்கள் இந்த மாதிரி மழை காலம் வெயில் காலத்தில் தப்பித்தாலும் தண்ணி சரியாக பாய்க்காதனால் இல்லையா அதற்கு பூச்சிக்கொல்லி அதிகமாக அடிக்கிறனாலையோ அது தன்னுடைய உயிரை இழந்துடுது அந்த மாதிரி கடுமையான கட்டத்தில் நாம் பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது மதிப்பிட்ட அளவில் அடிச்சு அந்த தாவரத்தை நாம் காப்பாற்றணும்